நான் வந்து என்னோடய சித்தி பசங்களுக்கு மாமா பசங்களுக்கெல்லாம் வந்து நீச்சல் கற்றுக் கொடுத்துருக்கேன் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தது எங்கள் மாமா தான் ஆனால் அவங்களோட பசங்களுக்கு வந்து நான் தான் நீச்சல் கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்புறம் நான் அவங்க சின்ன பசங்களாக இருந்ததுனால் யாரும் தனியாகவும் கிணத்துக்குல்லாம் அனுப்ப முடியாதில்ல அதனால் நான் தான் அவங்களுக்குல்லாம் கூட போய் நீச்சல் கற்றுக் கொடுத்துக் ஒரு சேலை கட்டி அவங்கள எப்படி நீந்தணும்னு சொல்லிக் கொடுத்து அப்புறம் ட்ரம்மெல்லாம் கட்டிவிட்டு எப்படி நீச்சல் அடிக்கணும்னு கற்றுக் கொடுத்து அவங்கக் கூடெல்லாம் நான் தான் இருந்திருக்கேன் அப்புறம் ஒரு தடவ நான் குளிச்சுட்ருக்கும்போது என் கூட குளிக்க வந்த ஒரு அண்ணா வந்து நீச்சல் நல்லா தான் அடிச்சுட்ருந்தாங்க திடீரெனு வந்து அவங்க என்னாச்சுன்னு தெரியல அவங்களுக்கு ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளேயே வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வந்து அவங்க அப்படியே தண்ணிக்கு நீச்சல் அடிக்க முடியாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு அப்படியே முழ்கற மாதிரி போனாங்க அப்புறம் நாங்கள் என்னை என் கூட நான் அப்புறம் இன்னொரு பையன் தான் சேர்ந்து கையை அவங்க ரெ ரெ ரெண்டு பக்கம் ரெண்டு கையை பிடிச்சிக்கிட்டு அவங்கள மேலேக் கூட்டிகிட்டு வந்தோம் அந்த மாதிரி நடக்கும் ஒரு சிலருக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் நான் கா நீச்சல் அடிக்க முடியாமல் இல்லைன்னு தண்ணியில் முழ்கற மாதிரிலாம் எதுவும் நடந்ததில்லை ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு அண்ணா மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அன்றைக்கி அந்தண்ணா நாங்கள் இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் நானும் என் ஃப்ரெண்டும் இருந்ததுனால் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் கையை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் மேலே கூட்டிகிட்டு வந்துவிட்டோம்